நான் பெரும்பாலும் பயன்படுத்துகிற ஆப் வந்து டீம்ஸ் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஆப்பு அது வந்து ஆஃபீஸ் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுறேன் ஸோ ஆஃபீஸில் இருக்கிறவுங்களோட டீம்மென்ட்ஸ் கூட பேசுகிறதுக்கும் இல்லைன்னா கால் வீடியோ கால் மீட் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்குறது ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அதை நாம் தெரிஞ்சுக்கிறக்கும் நாம் என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணிணோம் அந்த கோட்ஸெலாம் வந்து அனுப்புகிறதுக்கும் அதுவும் இல்லாமல் நிறைய போல்ஸ் பண்ணுறதுக்கு கோஷின்ஸு நிறைய டீம் அக்டிவிட்டிஸ் கண்டெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாயிருக்கு அக்சுவலாக